எனக்கு சமையல் என்ன பிடிக்குன்னா நான்வெஜ் வந்து செய்யறது ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இது எல்லாமே வந்து நல்லா செய்வேன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் அது நல்லாவே செய்வேன் எங்கள் ரிலேஷன்ஸ் கூட வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க நான்வெஜ் வந்து நா ரொம்ப நல்லா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் குக்கிங்கில் வந்து நான்வெஜிடேரியன் செய்யறது வந்து ரொம்பவே பிடிக்கும்